யாருங்கண்ணே ஆ சொல்லுங்கண்ணே நாங்கள் மீன் மார்க்கெட்டில் என்னங்கண்னே பண்ணுவோம் மீனுதானுங்க விற்றுக்கிட்ருப்போம் எப்படி எடுத்தவுடனே என்னங்க நீங்கள் என்ன மீன் வேணும் என்ன வேணுன்னு கேட்டீங்கனாண்ணே நாங்கள் அதச் சொல்லுவோம் எங்கள்கிட்ட வஞ்சிரம் மீன் இருக்குது விறால் இருக்குது இறாலு இருக்குது உங்களுக்கு என்ன வேணுன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் அதைச் சொல்லுவோம் அண்ணே அண்ணே நீங்களாண்ணே நீங்கள் வஞ்சிர மீன் எடுப்பீங்கண்ணே இறாலு எடுப்பீங்கதாண்ணே ஒரு கிலோ வஞ்சிர மீன் மார்க்கெட் ரேட்டு தொள்ளாயிரண்ணே நேற்று உங்களுக்கு எண்ணூறுரூவா கொடுத்தோம் நீங்கள் அதே நினச்சிட்ருக்காதீங்க இன்றைக்கி மார்க்கெட்டு ரேட்டு ஏறிட்டு தொள்ளாயிரம் அது மாதிரி இறாலு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் நானூறு ரூபா விற்றுச்சி இன்றைக்கி நானூற்றி எழுபத்தஞ்சு விற்கிது நானூற்றி எழுபத்தஞ்சுண்ணே மார்க்கெட் ரேட்டு நானூற்றி எழுபத்தஞ்சி வஞ்சிரம் மீன் தொள்ளாயிரம் போயிகிட்ருக்குண்ணே அண்ணே கோழி மீன் வந்து கிலோ முந்நூற்றி எழுபதுரூவா போகுதுண்ணே உங்களுக்கு முந்நூற்றம்பதுரூவா தர்றேண்ணே கானாங்கெழுத்தி முந்நூறுரூபா போகுதுண்ணே துள்ளுக் கெண்டை இரநூறு இரநூத்தி இருபதுரூவாய்க்கி போகுது நான் இரநூறுரூவான்னு உங்களுக்கு போட்டுத் தர்றண்ணே ரைட்டுங்கண்ணே உங்களுக்கு குறைக்கிறதுதாண்ணே வாடிக்கையாக வர்றவங்களை நான் யாரோக்கொரு வேறு குரலு மாதிரி தெரியுதுன்னு சொன்னேண்ணே உங்களுக்கு வஞ்சிர மீன் ஒரு அஞ்சு கிலோவும் இறாலு ஒரு மூணு கிலோவும் போட்டு அனுப்புகிறண்ணே ஆ கானாங்கெழுத்தி ஒரு கிலோ துள்ளுக் கெண்டை ஒரு ரெண்டு கிலோ எவ்வளது சொன்னீங்களா லிஸ்ட்டு நான் போட்டு அனுப்புகிறண்ணே அதெல்லாம் எப்ப எப்போயுமே வாடிக்கையாக வாடிக்கையாக கொடுக்குறதுதானண்ணே ஏன்னால் உங்கள நம்பிதானே மார்க்கெட்டு வைச்சிருக்கேன் ம் பாக்ஸு போட்டு ஐஸு வெச்சு பக்காவாக ரெண்டு நாளைக்கு என்ன மூணு நாளைக்கு இருந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி கொடுக்குறண்ணே அண்ணே என்றைக்குமே நீங்கள் என்னைத் தேடி நீங்கள் வர்ற மாதிரிதான வச்சுருக்கேண்ணே இவ்வளோ மார்க்கெட்டு இருக்குது என்னைதானங்க தேடி வர்றீங்க ஆ சரிண்ணே போர்ட்டுக்கு போகிற என்னன்னா சுற்றி சுற்றி அடிச்சுச்சாம் அதனால படகு விடலை நான் என்னங்கண்ணா பண்றதுன்னு கொண்டாந்து எல்லாம் மூணு கூடை இறக்குறவன் ஒன்ரை கூடை இறக்குறான் ஏழு கூடை இறக்குனவன் ரெண்டு கூடை வந்து இறக்குறான் பத்து கூடை இறக்குறவன் மூணு கூடை இறக்கிட்டுப் போகிறான் எனக்கு ஒ ஒன்னும் படகு விடல அப்படின்னு புலம்பிட்டுப் போகிறாண்ணே அதாண்ணே இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஏறிப் போயிட்டு இல்லைன்னா உங்களுக்கு எப்போயுமே மற்றவங்கள விட குறச்சு கொடுப்பனேண்ணே ஆமாம் ஆமாங்கண்ணே நீங்கள் வியாவாரம் பண்ணுற நீங்கள்தாண்ணே சொல்லுங்கள் சொ தெற்கு சூறக்காற்று இலங்கையில் புயலு உருவானதினால தெற்கு சூறக்காற்று சுற்றி சுற்றி அடிக்குது அவன் படகுகாரனெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் அரசாங்கத்தில் அவங்க வேறு செய்தியை போட்டுவிட்டாங்க புயல் கூண்டு ஏற்றிருக்குன்னு அதையும் தாண்டிப் போய் மீன் பிடிக்கறாங்க இந்த மழைக் காலத்தில் அவங்குளுக்கு இந்த வாட்டி படகு விழுல அதனால் மீன் ரேட்டு ஏறிப்புட்டுன்னு அவங்களுக்கும் தெரியுமுண்ணே மக்களும் நே ரேடியோ தொலைக்காட்சிலாம் பார்க்கறாங்கல்லண்ணே டிவி ரேடியோவெல்லாம் பார்க்கறாங்கண்ணே ஏண்ணே உங்களுக்கு பேச்சுதான் சாமர்த்தியம் இல்லைன்னா நீங்கள் எப்படி பேசி வியாவாரம் பண்ணுவீங்கன்னு எனக்குத் தெரியும்லேண்ணே இன்றைக்கி நேற்றாண்ணா நீங்கள் என்கிட்ட ஒரு சாமான் எடுத்துகிட்ருக்கிறீங்க பத்து வருஷமாக எடுத்துக்கிட்ருக்கிறீங்கல்லண்ணே ரைட்டுங்கண்ணே பாத்துக்கங்கண்ணே நான் வந்து ஒரு வஞ்சிர மீனு ஏன்னா வெல கூட இருக்குன்னு அதுல ஒரு ரெண்டு கிலோ போட்றேன் விறால்ல ஒரு நாலு கிலோ போட்றேன் நெத்திலிக் கெண்டையில ஒரு அஞ்சு கிலோ போட்றேன் துள்ளுக் கெண்டையில ஒரு மூணு கிலோ போடுறேன் கானாங்கெழுத்தில ஒரு அஞ்சு கிலோ போட்டு மொத்தமா போட்டு பேக்கிங் பண்ணி நல்லா போட்டு சுத்தம் பண்ணி அனுப்பி விட்றண்ணே அனுப்பி விடறேன் நான் நன்றிங்கண்ணே கொஞ்சம் கடன் வைக்காம கொஞ்சம் கொடுத்து விடுங்கண்ணே

ரைட்டுங்கண்ணே ரைட்டுங்கண்ணே அனுப்பி விடுங்கண்ணே நன்றிங்கண்ணே நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு அனுப்பி விட்டுடறண்ணே சுத்தமாக அனுப்பி விட்டுறண்ணே நன்றிங்கண்ணே